ஆ ஹலோ வணக்கம் சார் ஸ்விக்கி ஆர்டர்க்கு நான் இப்போதைக்கு பார்த்தீங்க அப்படீன்னா ரேட்டிங் கொடுக்குறதுக்காக கால் பண்ணியிருக்கேன் ரொம்ப விரைவாக செயல்பட்டார் ஏன்னா இவ்வளோ மழைலையும் புதுக்கோட்டையில் அட நல்ல சரியான மழை பேஞ்சிட்டுருக்கு இந்த மழைலையும் கிட்டத்தட்ட ஒன்பது கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய என்னுடைய நான் ஆர்டர் பண்ணிருந்த ஹோட்டலில் இருந்து உணவை வந்து இவ்வளோ மிகச்சரியாக இவ்வளோ நேரத்தில் இவ்வளோ ஒரு குறிப்பிட்ட நேரத்துகுள்ளேயும் அவங்க ஆர்டரை கொண்டு வந்து டெலிவரி பண்ணிருக்காரு அந்த டெலிவரி பார்ட்னருக்கு நா நூறு ருபாய் நான் டிப்ஸும் ஆட் பண்ணிருக்கேன் இருந்தாலும் என்னுடைய தரப்புலிருந்து நான் அவருக்கு ஃபைவ் ஸ்டார் ரேட்டிங் கொடுக்க விரும்புகிறேன் ஏன்னா ஒரு சின்ன லீக்கேஜ் இல்லை அவர் தன்னுடைய ஸ்விக்கி உடைய இது அவங்க கொண்டு வரக்கூடிய அந்த டெலிவரி பார்ட்னருடைய அந்த பாக்ஸ் நனைஞ்சி இருந்தாலும் உள்ளே என்னோடைய பொருள் நனைய என்னுடைய சாப்பாடு உணவுகள் வந் நனையாமல் இருக்கணுங்கறதுக்காக இவர் தன்னுடைய சொந்த செலவில் ஒரு ப்ளாஸ்டிக் கவர் வாங்கி அதை கவர் பண்ணிருக்காரு என்னுடைய ஃபுட்டை அது நல்லாவே எனக்கு தெரியுது அந்த அளவுக்கு அவர் யாரோ தான ஃபுட் ஆர்டர் பண்ணாங்க நம்ம ஏன் இவ்வளோ மெனக்கெடனும் நம்ம போய் டெலிவரி பண்ணா நமக்கு சம்பளம் வரப்போகுது அப்படின்னு நினைக்காம ஸோ அது ஒரு உணவு பொருளை அவரும் மதிச்சு அந்த ஒரு உணவை சரியான நேரத்தில் டெலிவரியும் பண்ணிருக்கார் ஏன்னா நான் நெஜமாவே எனக்கு வந்து அவர் அந்த உணவை கொண்டு வந்து கொடுக்கலை அப்படின்னா என்னுடைய குழந்தைக்கு என்னால் வந்து சாப்பாடை கொடுத்துருக்க முடியாது சரியான நேரத்தில் எனோ வீட்டில் உடம்பு சரி இல்லாதவங்களும் வேறு இருக்காங்க இன்னைக்கு சமைக்க முடியாத சூழ்நிலை அப்படிங்கறதுனால நாங்கள் உணவை வந்து ஆன்லைனில் ஆர்டர் பண்ணுற மாதிரி ஆய்டுச்சு பட் அந்த டெலிவரி பார்ட்னர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கண்ணியமாக ரொம்ப பொறுமையாக பேஷண்ட்டாக வந்து நான் கதவை திறக்கறதுக்கு கூட கொஞ்சம் லேட்டாய்டுச்சு பட் இருந்தாலும் அவர் வெளியில மழைலே நனைஞ்சிட்டே நின்னுட்ருந்துருக்கார் நான் குடைய எடுத்துகிட்டு போய் அவரை வரவேற்று அதுக்கப்புறம் நான் அந்த பார்சலை வாங்கி பார்க்குறப்பதான் தெரியுது அவர் என்னுடைய பார்சலை வந்து மழைல நனைஞ்சிறக்கூடாதேங்குறதுக்காக எவ்வளவு ஒரு இது இதா செயல்பட்ருக்காரு அப்படீங்குற விஷயம் வந்து ரொம்ப பெருமை அளிக்கக்கூடியது தான் இருக்கு பட் இது இன்னொரு ஒரு ஒரு ஃபீட்பேக்காக என்ன கொடுக்கலாம் அப்படின்னா ஸ்விக்கியோ இல்லை ஜொமேட்டோவோ அவங்க இந்த மாதிரி ரெய்னிங் சீசன்க்கு அவங்களுடைய ஃபுட் டெலிவரி பார்ட்னர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்னா ரெயின் கோட்ஸ் கொடுக்கலாம் இல்லைனா வாட்டர் ப்ரூஃப் ஏன்னா அவங்க மொபைல் பார்த்து லொகேஷன் பார்த்து தான் வந்துட்ருக்காங்க அவங்களோட மொபைல்க்கு கவர் கொடுக்கலாம் நிறைய பண்ணலாம் மேபீ ஏன்னா அவங்க கார்ப்ரேட் வந்து தன்னுடைய எம்ப்லாயீஸ் எப்படி பார்த்துக்குறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி அவங்களுக்கு ப்ராஃபிட் நல்லா கிடைக்கும் ஸோ இந்த சர்வீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையான சர்வீஸ் அந்த பையன் பண்ணது நான் அதை ரொம்ப பாராட்டணும் அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அந்த உணவோட தரம் வந்து ரொம்ப நல்லா இருந்துது குட் குவால்ட்யில இருந்துச்சு ஸோ எந்த ஒரு லீக்கேஜ் கசிவு இல்லை ஸோ எல்லாமே நீட்டாக அவர் அவங்க வீட்டுக்கு எப்படி வாங்கிட்டு போவாரோ அதே மாதிரி ஃபுட்டை வந்து கொண்டு வந்து டெலிவரி பண்ணது ரொம்ப பெருமையாக இருந்த ஒரு விஷயம் அவருக்கு ஆல்ரெடி நான் ஃபைவ் ஸ்டார் ரேட்டிங் கொடுத்துட்டேன் பட் இருந்தாலும் உ நான் என் என்னால் முடிஞ்ச ஒரு ஹண்ட்ரட் ருபீஸை நான் உடனே அவருக்கு நான் டிப்ஸ் கொடுத்துருக்கேன் இருந்தாலும் நான் இந்த ஒரு ஃபீட்பேக்கை ஒரு நல்ல எண்ணத்தில் அவருக்கு பதிவு செய்கிறேன் நன்றி